டூரிஸ்ட்டு பிளேஸ்னு பார்த்தோனா வந்து இந்தியாவில் மோஸ்ட்லி எல்லாரும் சொல்கிறது ஊட்டி கொடைக்கானல் இந்த பிளேஸ் தான் சொல்லுவாங்க ஏன்னா சம்மர் டேஸில் எல்லாருமே வீ இங்கேதான் போவாங்க நானும் போயிருக்கேன் அதுவும் நல்லாதான் இருக்கும் அந்த பிளேஸ்லாம் நல்லாதான் இருக்கும் கா ஊட்டியில் கார்டனிங்லாம் இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்திங்கனா எனக்கு வந்து இன்னோரு பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் அது வந்து மணாலி அங்கே நான் போனது இல்லை பட் ஆனால் லைஃப்பில் ஒன் டைம்மாவது நான் மணாலி போகணும் அங்கே வந்து அதுவும் மணாலிங்கிறது நல்ல ஒரு கூலிங்கான பிளேஸ் தான் அது வந்து ஹிமாச்சல்பிரதேஷ் ஸ்டேட் இருக்குல்ல அங்கே இருக்குது மணாலி அந்த இடத்துல இருக்குது அங்கே வந்து ரொம்ப என்ன சொல்வது ஹிமாச்சல்னாலே ரொம்ப கூலிங்காக அதுவும் ரொம்ப கூலிங்காக இருக்கும் அங்கே வந்து ரொம்ப நிறைய டூரிஸ்ட்டு வருவாங்க அந்த பிளேஸுக்கு ஆனால் நான் போனது இல்லை நான் போகணும் கண்டிப்பாக அங்கே நான் போகணும் அது ரொம்ப நான் என்ன சொல்கிறது ஒரு நல்ல என்ஜாய் பண்ணலாம் அந்த பிளேஸ்க்கு போனால் பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் கூட சொல்லாம் அதை அந்தளவுக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் மணாலி நான் வந்து பிச்சர்ஸில் தான் பார்த்துருக்கேன் எனக்கு பிச்சர்ஸில் பார்க்கும் போது ரொம்ப ஹைப் ஆகிடுச்சி எப்படியாது நம்ம போய்ட்டே ஆகணும் அந்த இடத்துக்கு போகணும் கண்டிப்பாக அப்படிங்குறது ஒரு முடிவே நான் பண்ணிவிட்டேன் நல்ல பிளேஸ் அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க நல்ல டூரிஸ்ட்டு பிளேஸ் நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க அதுவும் ஃபாரினர்ஸ்லேருந்து கூட வந்துருக்காங்க நிறைய பேருன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அதனால் கண்டிப்பாக நான் மணாலி போகணும் எனக்கு மணாலி இஸ் மை ட்ரீம் பிளேஸ் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப இதாகிடுச்சி நான் கண் அதுதான் மணாலி டூரிஸ்ட்டுனு சொன்னால் நான் மணாலியை தான் சொல்லுவேன் அப்புறம் ஊட்டி கொடைக்கானல் இங்கேலாம் சொல்லலாம்